என்னுடைய பயிர் வந்து முந்திரி தான் இதை க நாம் வந்து அறுவடை பண்ணால் ஸ்டேட ஷே சேமிச்சு வச்சோ முன் நமக்கு தேவைப்படும் போது இங்கே வியாபாரிகள் நிறைய வர்கிறாங்க அவங்கள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வாங்கிக்கிறோம் அந்த விவ வியாபாரி அதை உடச்சு பதப்படுத்தி வெளிநாடு தேவை வெளியில் டவுன் மாதிரி இடங்களுக்குலாம் பதப்படுத்தி அதை கொடுக்குறாங்க வெளிநாட்டுக்கும் அனுப்புனாங்க வேறு ஒன்றும் இந்த விவசாயிகளுக்கு வந்து இதுவு இல்லை சந்தைகன்னு சொல்லும் போது மற்ற மாநிலங்கள் வந்து விற்பதற்கான விதிகள் இங்கே என்ன இருக்குதுன்னா இடை இடைத்தரகர்கள் என்றது கூடுமான அளவில் இருக்க மாட்டாங்கள் இங்கே அந்த அளவுக்குலாம் ஒன்றும் விவசாயம் அந்தளவுக்கு பெருசு இல்லை ஒரு பத்து மூட்டை இருந்தால் அவங்க ஒரு பத்து மூட்டையை எட்டு பத்து முந்திரியை விற்கிறதுக்கு ஒரு ஆளை போய் பார்க்க வேண்டியதில்லை வியாபாரி நிறைய இருக்குறான் இந்த வியாபாரி என்ன விலை விற்கிறான் அந்த விலை வியாபாரி விற்கிறானு சொல்லிகிட்டு என்ன விலை போகுதுன்னு சொல்லிகிட்டு அதை வாங்கிக்கிறோம் இடை ஆள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் அந்தளவுக்கு உயிர் ஒன்றும் பெருசு இல்லை மற்ற மாநிலங்களில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு எனக்கு அவ்வளோவா தெரியலை இங்கே நம் மாநிலத்தில் தான் நமக்கு தெரியுது மற்ற இடத்துலலாம் பார்க்க முடியலை